இலக்கியம் கவிதை அது தூய தமிழில் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் தூய தமிழில் பயன்படுத்துனதாக தான் அந்த க இலக்கிய கவிதைகே ஒரு மதிப்பு ஒரு மரியாதை எல்லாம் கிடைக்கும் அதுவும் ரொம்ப கேட்கறக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் வாய் வழியா பாட்டு வழியா பாட்டாக பாடினாலும் சரி ஒரு எழுத்து வடிவமாக இருந்தாலும் சரி தூய வழியில் தூய தமிழை பயன்படுத்துவது நல்லது